ஹலோ சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் ஆமாங்க காய்கறிக் கடை தாங்க ஆ சரிங்க என்னென்ன காய்ங்கள் தேவைப்படுது வெஜிடபுள்ஸுங்களா கேரட் இருக்குது கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ்ஸு அப்புறம் சௌசௌ நூக்கோலு இதெல்லாம் இருக்குதுங்க இஞ்சி பூண்டு தக்காளி இருக்குதுங்க பெரிய வெங்காயம் இருக்குதுங்க இன்னும் வேறு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னால் ஆ கேரட்டு கிலோ எண்பது ரூபாங்க உருளைக் கெழங்கு கிலோ ஐந்நூறுரூவாங்க பீன்ஸ்ஸு எண்பது ரூபாங்க ஆ ஆ பீன் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து கிலோ வந்து அறுபது ரூபாய் ஆகுதுங்க இஞ்சி கிலோ நாற்பது ரூபா ஆகுதுங்க பூண்டு கிலோ முந்நூறுரூபா ஆகுதுங்க உங்களுக்கு எத்தனை கிலோவுக்கு வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்களா பீன்ஸ்ஸு பத்துக் கிலோ சரிங்க அஞ்சு கிலோ போதுமானதுங்களா சரிங்க சரிங்க ஜிபே பண்ணிடுறீங்களா வெங் வெங்காயம் எவ்வளோங்க வேணும் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் அஞ்சு கிலோ பற்றாதுங்களே அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுமே பத் பத் பத்து கிலோ பெரிய வெங்காயம் போட்டுவிட்டு பூண்டு உங்களுக்கு ஒரு கிலோ போட்டுடுறேன் இஞ்சி அரைக் கிலோ போட்டுடுறேன் இன்னும் வேறு என்ன வேணும் கொத்துமல்லித் தலை கருவேப்பில வேணுங்களா ஆ புதினாத் தலை ஒரு கட்டு போட்டுடுறேங்க கொத்துமல்லித் தலை ஒரு ரெண்டு கட்டை போட்டுடுறேங்க பச்ச மிளகா ஒரு அரைக் கிலோ போட்டுங்களா வேறு என்ன வேணும்னு பாருங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் லிஸ்ட்டு வேறு ஏதாவது வேணுங்களான்ட்டு நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்களா இல்லை சரிங்க அப்படிங்களா சரிங்க ஸோ நாங்களே வந்து டோர் டெலிவரி பண்ணிடணுங்களா

சரி அப்படியே பண்ணிடலாங்க ஒன்றும் பெரிய பிரச்சின கிடையாது நாங்களே டோர் டெலிவரி பண்ணிடுறோங்க இது பில்லு எப்படி இப்போது ஜிபேயில் பண்ணிடுறீங்களா சரி காய் கடைலேருந்து நாங்கள் பில்லு கொடுக்குறோங்க சரிங்க சரி கட் பண்ணட்டுங்களா சரி கட் பண்ணிவிடுங்க